டிவி ரேடியோ பேப்பர் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் தமிழ்ல நல்லா மரியாதையோட நடத்துகிறாங்க இந்த குழந்தைங்களுக்கு பரவாயில்ல நல்லா சிறுவயசிலையே குழந்தைங்களுக்கு நல்லது தமிழ் தான் சொல்லித்தராங்க பரவாயில்ல அது தமிழ் மொழி நம்ம எங்கே போனாலும் நல்லா கத்துக்கலாம் நம்ம நல்லா பேசலாம்